எனக் எனக்கு வந்து ஃபேவரட் ஹீரோ அப்படின்னா விஜய் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இதில் எல்லாத்து ஹீரோஸோட மூவி ரிலீஸ் ஆகும் போது தியேட்டருக்கு போகறமோ இல்லையோ இப்போ விஜயோட மூவி ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அதை தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது மாதிரி ஸோ அது ஒரு ஈர்ப்பு அந்த இதில் இப்போ எங்கள் ஊரில் நாகப்பட்டினத்தில் வந்து தியேட்டர்ஸ் நிறையா இருக்கு இப்போ தியேட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளில் டிக்கெட்டோட ரேஞ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலிருந்து எல்லாமே வந்து ரொம்ப அதிக விலையா இருக்கும் நார்மல் டிக்கெட் வந்து இப்போ ஒரு மினிமம் சிக்ஸ்ட்டிலேர்ந்து மேக்சிமம் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்கு அப்படின்னா அந்த நாளில் அதெல்லாமே டபுள் தி அமௌண்ட் ட்ரிபுள் தி அமௌண்ட்டாகதான் ஃபர்ஸ்ட் நாள் அதிலேருந்து இப்போ லீவ் டேஸாக இருந்திச்சு அப்படின்னா எப்போ வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோக வந்து எத்தனை நாள் வரைக்கும் காட்டுதோ அத்தனை நாள் அதே அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுவாங்க அந்த இதை ஆனால் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து காரைக்காலில் ஒரு தியேட்டர் இருக்கு அந்த தியேட்டரில் வந்து எந்த ஹீரோ படம் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் டேவாக இருந்தாலும் சரி லாஸ்ட் டேவாக இருந்தாலும் சரி அந்த படம் நூறு நாள் ஓடினாலும் இல்லை பத்து நாள் ஓடினாலும் அவங்க வந்து ஒன் ட்வெண்ட்டி அப்படின்றது அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு அவ்ள தான் அது வந்து அதை வந்து மாற்றிக்க மாற்றவே மாட்டாங்க அது அந்த மாதிரி இருக்கிறதுனால பக்கத்தில் இப்போ காரைக்கால் அப்டின்றப்போ அங்கேருந்து பாண்டிச்சேரிலேர்ந்து ஸோ இங்கே பக்கத்தில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இவுங்க இங்கேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்குறது வந்து ஒரு இதாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து எல்லா நாளுமே ஒரே வெல தான் இங்கே இரநூறுவா டிக்கெட் அப்படின்னா கூட அங்கே நூற்றி இருபதுருவாதான் டிக்கெட் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இதில் இருக்கும் அதனால் அந்த ரீஜியனை சுற்றி இருக்குறவங்க காரைக்காலை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து தியேட்ருக்கு போய் படம் பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது நார்மலாக போய் டிவி எப்படி பார்க்குறோம் டிவியில சீரியல் பார்க்குறா மாதிரி அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவங்க ஃபேமஸ் ஹீரோலாம் இல்லைனா கூட அவங்க அதை எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா தியேட்டருக்கு போகலாம் அந்த அப்படின்ற மாதிரி அவங்களோட இது இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல இதாக இருக்கும்